பதினேழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாத்தாறு பதினாலு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி அஞ்சு பதிமூணு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாத்தெட்டு பதின்னொன்று ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி அஞ்சு பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி நாலு